ஹலோ குட் மார்னிங் சார் நான் அபிஷேக்யோட பேரெண்ட் பேசுகிறேன் ராம்நாத் பேசுகிறேன் உங்கள் ஸ்கூலில் தான் என் பையன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஒரு ஃபை டேஸ் லீவ் வேணும் சார் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதனால் சார் ஃபை பாட்டி ரொம்ப லாங்ல இருக்காங்க சார் ஸோ சீரியஸா இருக்காங்க உடம்பு சரியில்லை அதனால் பேரனை பார்க்கணுன்னு ஆசைப்படறாங்க அதனால் ஒரு ஃபை டேஸ் லீவ் வேணும் சார் பாட்டி பேரனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படறாங்க சார் அதனால் தான் ரொம்ப லாங் சார் ம் ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணவே சரியாகிடும் சார் ஸோ அங்கே போய் தங்குகிறது மூணு நாள் தான் இருக்கும் போயிட்டு தங்கி போயிட்டு தங்கிட்டு வரமாதிரி தான் சார் இருக்கும் ஸோ அதனால் ஒரு ஃபை டேஸ் லீவ் வேணும் சார் இல்லை சார் என் பையன் நல்லா படிப்பான் ஸோ அதனால் நாங்கள் ட்யூஷன் அனுப்பி கூட படிக்க வெச்சுருவேன் சார் ஒன்றும் பிரச்சின இல்லை சார் சரி ஓகே சார் பார்த்துக்குறேன் சார் சரி ஓகே சார் தேங்க்யூ சார்